எங்கள் பகுதியில் நிறைய குற்றங்கள் என் பகுதி மட்டும் இல்லை என்னை என்னை தாண்டி என்னை அதாவது எங்கள் பகுதி சுற்றிலும் மற்ற ஊருங்களிலும் சரி குற்றங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கின்றது அசம்பாவிதம் நடந்து கொண்டே தான் இருக்கின்றது குழந்தைங்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கின்றது திருட்டு வழிப்பறி ம இது சில சில சில விஷயங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கின்றது காவல்துறை கட்டுப்படுத்துகிறாங்க பட் அதை நேரடியாக முழுமையாக அதோடய தாக்கம் குறைஞ்சது கிடையாது கட்டுப்படுத்துகிறாங்க அந்த டைம் வந்து எல்லோரையும் பிரிச்சுவுட்டு எல்லாம் பண்ணுறாங்க பட் முழுமையாக குற்றம் கட்டுப்படுத்துகிறதா கேட்டால் இல்லை ஏன்னால் பொதுமக்கள் பாதுகாக்கும் முறையில் ஏதாவது முன்னேற்றம் தேவை ஆமாம் கண்டிப்பாக தேவைதான் என்னென்னா ஒரு குற்றம் நடக்குதுனா அந்த குற்றத்த தடுக்க தேவையான போலீஸ் தான் அந்த இடத்துல இருக்கணும் ஒரு குற்றம் நடக்குதுனா அந்த குற்றத்தை எங்கே நடக்குதுன்ற ஒரு வித் இன் ஒரு டென் மினிட்ஸில் கண்டுபிடிக்கிறேன் ஒரு காவலாளியாக தான் வேணும் இந்த நாட்டுப் பொதுமக்களை பாதுக்காக்கணும்னா முன்னேற்றம் நிறைய முன்னேற்றம் ஒரு அங்கே அஞ்சு போலீஸ்னா அந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மூணு போலீஸ் இருந்தால் நல்லா இருக்கும் லேடிஸுக்கு நிறைய வேலைக்குப் போயிட்டு வராங்க நிறைய செயின் பறி திருட்டு நடக்குது அசம்பாவிதம் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது குழந்தைகளுக்கு எதினா எதிரான குற்றவியங்கள் அப்புறம் நிறைய நகை திருட்டு நடக்கின்றது இதுவரையிலும் குற்றங்கள் நடந்து கொண்டே தான் இருக்குது போலீஸும் கட்டுப்படுத்தி தான் இருக்காங்க ஆனால் அதற்கான தீர்வு இன்னமும் வரல பொதுமக்களுக்கு பாதுகாக்கும் முறை பாதியே இருந்தாலும் அது முழுசாக மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கலனா கிடைக்கிலந்தான் சொல்லுவேன் ஏதாவது முன்னேற்றம் எங்களுக்கு தேவையாக தான் இருக்குது பொதுமக்களை பாதுகாக்க சரி குழந்தைகள் பாதுகாக்க சரி ஒரு ரோட்டில் நடந்து போனாலும் சரி ஒரு பாதுகாப்பு பெண்களுக்கும் இல்லை குழந்தைகளுக்கும் இல்லை ஏன்னால் இந்த நாட்டு நடப்பில் பொதுமக்களைப் பாதுகாக்கும் ஒரு க கடமை கண்ணியம்ன்றது காவல்துறைக்கிட்டே மட்டும்தான் இருக்குது ஆனால் எங்கள் பகுதியில் இருக்கிற அந்த குற்றங்கள் இதுவரையிலும் என் கண்ணுக்குள்ளேனா சிறு சிறு குழந்தைகளை தூக்கிச் செல்வது அசம்பாவிதம் அதில் சிலப்பேர் வந்து ரெண்டு குழந்தைங்களை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடித்து அந்த குழந்தைகள சேஃப் பண்ணாங்க நன்றி அப்புறம் இதுவுமே எந்த குழந்தைகளும் எந்தவொரு ஆபத்தில்லாமல் அந்த குழந்தைகளுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி வயசினரும் சரி பாதுகாப்பு தரவேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு கண்டிப்பாக இருக்குது அதுமட்டும் இல்லை இன்னும் முன்னேற்றமான போலீஸுகள் இருந்தால் அந்த பகுதி நல்லதுன்றது என்னோடய தேவை இது என் பகுதி நடக்கின்ற குற்றங்கள் அசம்பாவிதங்கள் நான் சொல்கிற ஒரு ஒரு என்ன சொல்கிறது நான் சொல்கிற ஒரு தகவலாகக்கூட இருக்கலாம் பட் இது முன்னேற்றம் தேவை